சேரி சொல்லுங்கள் மேம் ஓகேங்க மேம் ம் ம் தைக்கலாம் மேம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை எ எவ்வளோ மேம் அமௌண்ட்டு வந்து ஆஃபர் பண்ணியிருக்கீங்க

ஓகே ஓகே மேம் சரிங்க மேம் இப்போ ஒன்றும் இல்லை நான் வெளியே எங்கனால் வாங்கிறதா இருந்தாக்கா த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்ட்டி ரூபீஸ் வாங்குவேன் மேம் பட் இது ஸ்கூல் பிள்ளைங்கன்றத்துக்காக நான் த்ரீ ஹண்ட்ரட் மட்டும் வாங்குகிறேன் சரிங்களா பிள்ளைங்களோட மெஷர்மண்ட் வந்து எனக்கு தேவைப்படுது மேம் எப்போ மேம் வந்து நான் மெஷர் பண்ணிக்கட்டும் ஓகே மேம் ஒரு க்ளாஸ்ல எத்தனை குழந்தைங்க மேம் படிக்கிறாங்க சரி ஓகே மேம் அப்போ நான் ஒவ்வொரு ஒரு ஒரு ஒரு நாளைக்கும் ஒரு ஒரு க்ளாஸாக எடுத்துக்கிறேன் மேம் வித்தின் ஒன் வீக்குக்குள்ள உங்களுக்கு நான் ஒரு க்ளாஸ் ஒரு க்ளாஸா அப்படியே முடிச்சு கொடுத்துட்றேன் மேம் சரிங்க மேம் ஓகே தேங்க்யூ மேம் எப்போ மேம் வர்றீங்க மண்டே வர்றீங்களா நீங்கள் வரும்போது மெட்டிரியல் முதல்ல எடுத்துட்டு வந்துடுங்க மேம் லாஸ்ட்டாக நான் வந்து மெஷர்மண்ட் பண்ணிக்கிறேன் ஓகே தேங்க்யூ மேம்